நான் வாட்டர் சர்வீஸில் வேலை பார்த்துருக்கேன் நிறையாக்கு பிரச்சின வரும் சில டைமெலாம் ஃபிரியாக கொடுத்துருக்கேன் பண்ணியிருக்கேன் சர்வீஸ்லாம் ஒரு டைம் ஒரு கஸ்டமர் வந்துட்டு நான் சரியாக அவரோடயா பைக்கை சர்வீஸ் பண்ணிக்கொடுத்தப்பயும் சரியில்ல அப்படினு சொல்லி ஓனர்கிட்ட கம்ப்ளைன் பண்ணி என்னோடய காச திருப்பிக்கே கேட்டாங்க அவங்க சர்வீஸ் பண்ண காச ஓனர் வந்துட்டு என்னப் பிடிச்சி திட்டிட்டாரு அந்த சூழ்நிலையை எப்படி சமாளிக்கனும்னு தெரியாமல் என்னோடய சம்பள காஸ் இன்றைக்கான சம்பள காஸ் எனக்கு வேணாம் அப்படினு சொல்லி அவரோடய பைக்கை நான் ஃபிரியாக சர்வீஸ் பண்ணிக்கொடுத்தேன் அதுமட்டுமில்லாமல் அன்றைக்கான சம்பளக் காசும் எனக்கு போயிடுச்சு ஓனருக்குத் தெரியும் நான் நல்லபடியாக தான் பண்ணுவேனு ஆனால் கஸ்டமருக்காக அந்த ஃபிரியாக பண்ணிக் கொடுக்குறதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன் என்னுடைய சண்டை சச்சரவு சூழ்நிலையிலும் எப்படி சமாளிக்கணும் அதிலேந்து கற்றுக்கிட்டேன்